ஹலோ நான் சரண்யா பேசுகிறேன் என்னோடய பையனை வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும் நீங்கள் பிரின்ஸ்பல் தானே என் பையன் வந்துட்டு டென்த்து முடிச்சுருக்கான் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கான் உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசை உங்கள் ஸ்கூலில் எப்படி ஃபெசிலிட்டி ஃபீஸு இதெல்லாம் கொஞ்சம் டீட்டைல் சொல்ல முடியுமா ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஆ ஓகே ஓகே ஆ எக்ஸ்ட்ரா கோர்ஸெலாம் எதனா இருக்கா ஆ ஓகே எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்ட்டிவிட்டிஸ்லாம் எதனா இருக்கா ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகேங்க ஓகே ஆ ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க ஃபீஸ்ஸு ஆ ஓகே ஓகேங்க ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஃபீஸ் டீட்டைல்ஸ்லாம் ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே வேறு ஏதனா ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் சேர்க்க டீட்டைல்ஸ்லாம் என்ன வேணும் சர்ட்டிஃபிகேட் ஆ ஆ ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்